நாங்கள் கிராமபுரத்தில் வந்து விவசாயத்தொழில மேம்படுத்துகிறதுக்கு ஒ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு விவசாயம் பயிற்சி மையத்தை அமைக்கிற அமைக்கிறது மூலமாக அனைத்து விவசாயங்களையும் ஒருங்கிணைத்து அவு அவங்கவுங்க என்னென்ன சாவடி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு லாபம் ஈட்டுகிறமாரி பண்ணலாம் இன்னொன்று வந்து நவீன இயந்திரங்கள் அனைத்தும் அந்த விவசாயப்பட்டறலையே ஒரு ஒரு உள்கட்டமைப்பு மையம் வந்து அமைத்து விவசாயத்துக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் அரசாங்கம் மூலமாக வாங்கி வச்சிட்டாங்கனால் இந்த விவசாயிகள் வந்து அவங்கவுங்க ட்ரெக்ட்ரு இதெல்லாம் வந்து ட்ரக் போன்ற வகைகளை வந்து போய் வாடகைக்கு எடுத்து சிரமப்படாமல் அரசாங்கமே அதுக்கு குறைந்த செலவில் அந்த இயந்திரங்களை வாடகைக்கு விட்டாங்கனால் விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்பறம் விவசாயத்துக்கான பயிர் காப்பீடை வந்து அ அரசாங்கமே ஏற்கணும் அரசாங்கமே ஏற்கணும் அப்பறம் விவசாயம் சார்ந்த தொழில்ன்னு பார்த்தீங்கனா நிறைய இருக்குது மதிப்புக்கூட்டு பொருள்கள் அதாவது ஒரு பொருள்ல வந்து அழிஞ்சிருச்சு ஒரு பொருளை ஒரு விவசாயத்தை அழிக்கறோன்னா அந்த விவசாயத்தில் இருந்து வேஸ்ட்டாகக்கூடிய பொருளை வைத்து அது உணவு பொருட்களாக தயாரித்து மதிப்புக்கூட்டி விற்பனை பண்ணாங்கனால் விவசாயத்தோட தொழிலும் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அப்புறம் வளர்ந்து வரும் ம நவீன காலத்தில் தொழில் நுட்பம் வந்து நவீனமாக ஏறு உழவுறது வந்து முதல்ல மாட்டை வச்சு பண்ணிகிட்டுருந்தாங்க இப்போ அந்த மாதிரி நவீன நவீனமான கருவிகளை வந்து ஒ உலகத்தில் மூலமுடுக்கில் எங்கெல்லாம் நவீனமான கருவி இருக்கோ அந்த பூராக அரசாங்கம் வந்து சேகரித்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து வாங்கி விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்பறம் விவசாயம் கருத்தரங்கம் அப்பறம் விவசாயத்துக்கு தேவையான ஆட்களை அரசாங்கமே அது ஒரு மையம் மாதிரி நடத்தி வேலை வாய்ப்பு முகாம் மையம் மாதிரி நடத்தி அதில் வந்து ஒரு உரு நெ நிறைய பேர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விவசாயத்துக்கு தேவையான ஆட்களை அரசாங்கமே அனுப்பி விவசாயிகளுக்கு ஒரு பகுதி தொகையும் அரசாங்கம் கொஞ்சம் மானியமாக அந்த கூ தினசரி கூலி தொகைகளை ஒரு தொகையும் கொடுத்தாங்கனா விவசாயம் இன்னும் பயங்கரமாக செழிக்கும் அப்பறம் வந்து அந்த விவசாயத் அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர உறுதிப்படுத்துகிற மாரி அங்கங்கே அணை கட்டுறது நீர் தேக்கத்தொட்டி கட்டுறது மழை நீரை எப்படி சேகரிக்கணுன்றதை பற்றியான விழிப்புணர்வுகள இந்த அரசாங்கம் ஏற்படுத்துனால் கிராமப்புற சமூகங்கள்ல விவசாய தொழில வந்து மேம்படுத்துகிறதுக்கு எல்லா வகையான சாத்திய கூறுங்களும் இருக்குது விவசாய விவசாயத்தை வந்து ஒரு மூன்று பிரிவாக பிரி பிரிக்கலாம் ஒன்று வந்து விவசாயத்தில் விளைய வைக்கிற காய்கறிகள் உணவு வகைகளை வந்து சேகரிக்க சேக விற்பனை விற்பனை செய்கிறதுக்கு ஒழுங்கு கூடம் அமைக்கிறதும் அந்த விவசாயம் சார்ந்த கால்நடை தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு பக்கமும் அந்த விவசாயம் சார்ந்த பொருள் இப்போ வாழைப்பூ வாழைத்தண்டு கீரை வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் இது இதுலேருந்துலாம் மதிப்புக்கூட்டி ஊறுகாய் வகைகளாகவோ அல்லது ஒரு பழச்சாறு வகைகளாகவோ தயாரிக்கிற தொழிற்சாலை உணவு தொழிற்சாலைகள வந்து விவசாயம் சார்ந்த உணவு தொழிற்சாலைகள வந்து மேம்படுத்துனோம்னா கண்டிப்பாக நிச்சியமாக வந்து விவசாயத்தை வந்து பலமடங்கு பெருக்கலாம் அப்பறம் வந்து மானிய விதைகளை வந்து விதைகள் உரங்கள் இயக் குறிப்பாக இயற்கை உரங்களை வந்து மானிய விலையில் கொடுத்து அதை ஊக்குவிச்சாங்கனால் கண்டிப்பாக அனைவரும் வந்து எல்லாருமே வந்து விவசாயத்தை தொழில வந்து தேர்ந்தெடுப்பாங்க அது வந்து மிகவும் எ எல்லாத் தொழிலோடையும் விவசாய தொழில் வந்து மிகவும் பயனற்றதாக அமையும் அப்பறம் நல்ல விலை கிடைக்கிறத உறுதி செய்யணும் விவசாயிகளுக்கு வந்து மா எங்கே அதிக விலைக்கு கொள்முதல் பண்ணுறாங்களோ அரசாங்கமே முன்னெடுத்து அங்கே விற்கிறதுக்கான ஏற்பாட்டுகள் அல்லது ஒரு கூட்டுறவு சந்தை மாரி ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு விவசாய சந்தை மாதிரி போட்டு பெரிய அளவில் விவசாய சந்தை மாதிரி மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு விவசாய சந்தையாக உருவாக்கி விவசாயிகள்லாம் உற்பத்தி பண்ணுறது கொண்டு போய் அங்கேயே வச்சு நேரடியாக வந்து மக்களுக்கு விற்கிற பணம் விவசாய தொழிலை வந்து மேம்படுத்தலாம் வண்டி வாங்கணும் விவசாயத்துக்கு தேவையான கால்நடைகள்லாம் வாங்குகிறதுக்கு குறைந்தது ஒரு ஐம்பது சதவீதம் மானிலத்தில் வந்து கடன் வழங்குனாங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே விவசாயத்தொழில கையில் எடுப்பாங்கள் அந்த விவசாயத்தெலாம் கிராமபுறம்ல வந்து மேம்படும் அவங்களோடய வால் வாழ்க்க முறைகளும் வாழ்வாதாரமும் கண்டிப்பாக மே மேம்படுத்தலாம் இதை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்தோன்னா நவீன இயந்திரம் வாங்குகிறதுக்கு கடன் விவசாயம் பயிற்சி பட்டறை வைக்கிறதுக்கு ஒரு மையம் அப்புறம் விவசாயம் கருத்தரங்கம் விவசாயங்க அந்த சார்ந்த மதிப்புக்கூட்டு தொழில் நடத்துகிறதுக்கான ஒரு பயிற்சி மையங்கள் இது எல்லாம் ஒ ஒரே கீழ் கொண்டு வந்து தான் கண்டிப்பாக விவசாயத் தொழில வந்து மேம்படுத்தலாம் மே மே மேம்படுத்தலாம் என்பது எனது திட்டமான கருத்து